ஹலோ மேம் சொல்லுங்கள் ஆ இருக்குங்க மேம் இருக்குங்க மேம் ஆச்சி இருக்குங்க மேடம் அருண் சப்பாத்தி இருக்குங்க மேம் நார்மல் ரேட்லையே இதே ஹைரேட் அப்படின்னா உங்களுக்கு ராம் சப்பாத்தி இருக்குங்க அது ஆர்கானிக்குங்க அது ஆ உங்களுக்கு எது வேணுன்னு சொல்லுங்கள் அது இது பண்ணிக்கலாம் மேம் ஆர்கானிக் அப்படிங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாக பண்ணக்கூடியது அது அது வந்து டூ டேஸ் தான் அது எக்ஸ்பைரி டேட்டாக இருக்குங்க அதுக்குள்ளே அதை வந்துட்டு இதாக ஆயிடுங்க அது அதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இதே ஆர்த்தி அருணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டேஸ் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க அதில் ம் அப்படிங்கும்போது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அது இந்த மேரேஜ் பங்க்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது அதான் இருக்கும் இந்த ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபேமிலிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறக்காக அது யூஸ் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் ஆர்கானிக் ரேட்டு கொஞ்சம் ஹைய்யாக இருக்குங்க அதில் புரியலைங்க ஆ இல்லைங்க மேம் இல்லைங்க மேம் நீங்கள் அந்த ஆச்சி அருண் வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு மைதா மிக்ஸ் இருக்கும் அதில் இந்த ஆர்கானிக்கில் ஒன்லி கோதுமை மட்டும் தான் இருக்குங்க அது ஆ மேம் இது வந்து மொத்தமாக ஃபைவ் பீஸ் எவ்வளோ வரும்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரெட் ரூப்பி வரும் உங்களுக்கு அது வந்து பார்த்தோம்னா ஒரு பேக்கேஜில் வந்து டென் டென் பீஸ் இருக்கும் ஆனால் நாற்பது ரூபா வருங்க அது ஆ மேம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பங்க்ஷன்ஸுக்கு தான் வாங்கிட்டு போகறாங்க அந்த அருண் ஆச்சி தான் இந்த ஃபேமிலியாக வரவைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருண் தான் வாங்குவாங்க சாரி ராம் தான் வாங்குவாங்க அவங்க ஆர்கானிக் தான் வாங்குவாங்க ஆ சரி ஓகேங்க மேம் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை ஹே ஹோம் டெலிவரிங்களா ம் சரி ஓகே மேம் பண்ணிக்கலாம் மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் எவ்வளோ பீஸு மேம் ஆமாம் மேம் டெலிவரி சார்ஜ் டென் பீஸ் வாங்குனா ஃப்ரீ டெலிவரி நீங்கள் பீ பீஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபதுரூவா டெலிவரி சார்ஜ் பார்க்கலாம் ம் ஆமாம்ங்க மேம் ஆ எத்தனை பீஸுங்க மேம் எத்தனை பாக்கெட்டு ஆ சரி ஓகேங்க மேம் முன்னூற்றி எழுபது ரூபா ஆச்சுங்க எனக்கு அட்ரஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸப் பண்ணிறீங்களா இதே நம்பருக்கு ஆ ஆமாம் மேம் இதே நம்பருக்கு தான் ம் சரி ஓகே மேம் ஓகே தேங்க் யூங்க மேம்